திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோயில்கள் வந்து அதிகங்க கோயில்கள் வந்து சுற்றிப் பார்க்கறக்கே வந்து ஒரு நாள் பற்றாதுங்க திருப்பூர் திருப்பதி ஊத்துக்குளி போகிற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு தாமரைக் கோயில் மாதிரி ஒன்று இருக்குங்க அந்தக் கோயில் வந்து பார்க்க அழகாக இருக்குங்க அப்புறம் அவினாஷியில் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா அவினாஷிலிங்கர் சிவன் அது போக பூண்டியில் பார்த்துட்டீங்னா கடவுளுக்குப் ப கோயில்களுக்குப் பஞ்சமே இல்லைங்க இந்த மாதிரி கோயில்கள் வந்து நிறையா இருக்கிற இடம் தான் திருப்பூர் ஸோ அது வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்க அது ஒரு சுவாரசியமான உண்மையும்கூட அப்புறம் அடையாளங்கள்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா திருப்பூர் குமரன் வந்து வாழ்ந்த ஊர் இதுங்க அப்புறம் அவருக்குன்னு ஒரு வந் சிலை வச்சிருக்கறாங்க அது வந்து ப கண்டிப்பாக பார்க்கத்தக்க வேண்டிய ஒரு வரலாறுங்க அப்புறம் கலாச்சாரம்னு பார்த்தீங்கன்னா எல்லா கலாச்சார மதங்களும் இங்கே வந்து நம்ம அங்கீகரிக்கின்றோம் இன்னொன்று வந்து ரொம்பப் பெருமை வாய்ந்த இது இடம் எது அப்படின்னா திருப்பூர் ஏன் அப்படின்னா பின்னலாடை பின்னலாடையில் பார்த்துட்டீங்கன்னா திருப்பூர் வந்து ஒரு முக்கியப் பங்கு வகிக்கிறது ஏன்னா பனியன் இந்த மாதிரி துணிகளை வந்து நம்ம இங்கேயே உற்பத்தி செய்து இங்கேயே வந்து தே தைத்து அதாவது வெளிநாடுகளுக்கு வெளியூருகளுக்கெல்லாம் அனுப்புகிறோம் ஸோ அது வந்து அது தான் வந்து அதுவும் ஒரு பெரிய விஷயம் தாங்க அதையும் வந்து பார்க்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா ஊத்துக்குளியில் இருக்கிற முருகன் கோயில் முருகன் கோயிலில் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க அப்புறம் நீர்வீழ்ச்சி இருக்குங்க அந்த நீர்வீழ்ச்சியும் நம்ம வந்து பார்க்கணும் அப்புறம் சுக்ரீஸ்வரர் கோயில் இந்த மாதிரி வந்து வரலாற்றில் முக்கியத்துவமா வாய்ந்த திருப்பூர் குமரன் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கணும் அப்புறம் சின்னச் சின்ன இடங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது திருப்பூரில் அந்த மாதிரி இடங்கள் அப்புறம் டேம் நீர்வீழ்ச்சியில இருக்குதுங்க இங்கே உடுமலை போகிற இதில் பார்த்துட்டீங்கன்னா அங்கேயே இருக்குது இந்த மாதிரி நிறையா இடங்கள் இருக்குது ஊத்துக்குளி பார்த்துட்டீங்கன்னா ஊத்துக்குளியில் வந்து வெண் வெண்ணெய் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க அப்புறம் இந்த மாதிரி ஸ்வீட்ஸு பலகாரங்கள்லாம் பாத் பலகாரங்கள் காரங்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா திருப்பூரில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ருசியா இருக்குதுங்க இன்னொன்று திருப்பூரில் பார்த்துட்டீங்கன்னா வடநாட்டு மனிதர்கள் வந்து டீ வச்சிருப்பாங்க கடையில் அந்த மட்ச்சாயான்னு சொல்லுவாங்க அது அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க அது திருப்பூர் வந்தீங்கனால் கண்டிப்பாக அதுவும் பின்னலாடையும் கோயிலும் மறக்காமல் பாருங்கள் திருப்பூர் குமரனோடய ஸ்டேச்சூவும் பாருங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பு மிக்க இடம் அது போக சின்னச் சின்ன இடங்கள் பார்த்தீங்கனா பார்க் இருக்குது நிறைய ட்ரஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பின்னலாடை சந்தையே இருக்குது அங்கே போனீங்கன்னால் நம்மளுக்கு வேணுங்கற துணிகள் வந்து கொஞ்சம் விலை கம்மியான இதில் நல்லா க்வாலிட்டியான டிரஸ்ஸு கூட நம்ம அங்கெல்லாம் எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய சிறப்பு மிக்க இடம் தான் வந்து திருப்பூர்